இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து பதினெட்டு பத்து ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறு பன்னெரெண்டு ஆயிரத்திதொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு நாலு ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது